எங்கள் எங்கள் ஊ ஈரோடு மாவட்டத்தில் எங்கள் பக்கமாக பண்ணாரியம்மன் பண்ணாரியம்மன் காலேஜ் காமதேனு காலேஜ் நந்தா காலேஜ் வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரா ஸ்கூலு எல்லாம் இங்கேயெல்லாம் படிக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்குது படித்து முடித்த அடுத்த ஒரே மாசத்தில் வேலை கிடச்சிது ரொம்ப ச சவுகரியமாவும் இருக்குது அதனால அங்கே போயி படிக்கணுங்குறது குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குது பெத்தவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அதனால அங்கே தான் முக்கியமாக கொண்டி விடவேண்டிய சூழ்நிலையில் இருக்குது த வேறே வேறே எங்கே சேர்த்தினாலும் ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு அமௌண்ட் இதுயில்லாத பெரிய கஷ்ட காலமாகதான் இருக்குது அதனால இந்தமாதிரி தொழில் உடனே அமையக்கூடிய ஒரு சம்பாதிக்க கூடிய ஒரு இது இந்த க இந்த பக்கந்தான் இந்த காலேஜில்தான் இருக்குது அப்படிங்குற ஒரு கணிப்புங்க நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம்